இந்த விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் இல்லை கோவமாக இருந்தாலும் கிரௌண்ட்டுக்கு ஒன்று விளையாட நீங்கள் விளையாட உள்ள இறங்கிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு எப்பவுமே மகிழ்ச்சிதான தரும் நம்ம ஃபிரெண்ட்ஸ் கூடல்லாம் சேர்ந்து நம்ம விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழு மகிழ்ச்சியாக அந்த ஃபோக்கஸும் அந்த விளையாட்டு மேலதான் இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் மறந்துடலாம் அந்த விளையாட்டுனு உள்ள ஒன்று போய்ட்டோன்னா அது எவ்வளோ மகிழ்ச்சியாக வைக்குன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் விளையாடி விளையாடாதவங்க விளையாடி பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் அதை வந்து ம மனித இனமோட மன அழுத்தத்தை குறைத்து வி விளையாடுபவர்களை நல்ல ஒரு ஊக்கத்தோடு தூண்டி அந்த ஒரு நல்ல விளையாட்டினை அந்த கிரௌண்ட்டானது அளிக்கிறது எந்த கஷ்டத்திலையும் அவனை விடாமல் அவர் விளையாடுனான்னா அவரு நல்ல மனிதனாக தான் இருப்பான் விளையாட்டு என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இதுவாகும்